உடல் இடையை கூடுதலாக பண்ணுறதுனா காய்கறி கீரை வகைகள் தக்காளி கேரட்டு பீன்ஸு முருங்கை முருங்கக்கீரை முருங்கை எல்லா வகையான மீன் வகைகள் இறைச்சி வகைகள் இது எல்லாம் உட்கொண்டால் இடை வந்து கூடுதலாக வரும்